ஸ்கூல்ல அதிகமா கேம்ஸ்லா இருக்கு கிரிக்கெட் செஸ் கேரம் அந்தமாரி ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வர பசங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து நல்லா இந்த இப்ப வந்து கலெக்ட்டர் அந்தமாரி அவுங்க வந்து பிரைஸ் குடுக்கறமாரி பிரைஸ் குடுத்து நிறைய சர்ட்டிஃபிகேட் கொடுக்கற மாதிரி கோல்டு மெடல் அந்தமாதிரி நிறைய கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது அது வந்து இப்போ பெரிய பெரிய காலேஜ் பக்கம் போனால் அங்கே வந்து ஃப்ரீ சீட் கொடுப்பாங்க ஸ்போர்ட்சில் இந்தமாதிரி நல்லா விளையாண்டுட்ருக்காங்க இந்த பசங்கன்ட்டு அதனால் அப்படி ஸ்போர்ட்ஸ் விளையாடும்போது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்புறம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் லாங் லைஃப் வ உயிரோடு வாழலாம்